ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணுறது பற்றி சொல்லணும்னா ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணால் அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆன் பண் இது ஆன்லைன்ல ஷாப் பண் ஷாப்பிங் பண்ணுறது வந்து ந நல்ல ப்ராடெக்ட் வரதில்லை ஒரு வாட்டி வருது ஒரு வாட்டி வரதில்லை அவங்க சொன்ன டைம்க்கும் வரதில்லை அது அப்புறோம் அது வந்து எங்கள் வீட்டில வந்து ஏர்போர்ட் ஏர்போர்ட்டு வந்து இல்லை அது வாங்கலான்ட்டு முடிவு பண்ணி ஆன்லைன்ல ஆர்ட்ரு பண்ணோம் அது ஆர்டர் பண்ண உடனே வரல நாலு நாள் கழித்து வந்தது அதில் வந்து ஒன்று உ இப்போ கேட்ட கே காதில் வச்சு கேட்கும்போது ஒரு வாரம் நல்லா கேட்டுச்சு அப்புறம் வந்து ஒன்று கேட்குது ஒன்று கேட்கறதில்ல அந்த மாதிரி சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக வர்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக வரது அந்த மாதிரி இருந்தது அதில் எங்களுக்கு வந்து கிட்ட போய் வாங்கினாவே வந்து நல்லாயிருக்கு பொருள் எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன்ல ம பர்ச்சேஸ் பண்றதை விட கிட்ட வாங்குறது வந்து நல்லாயிருக்கு கிட்ட போய் நம்ம பார்த்து அது நல்லா சவுண்டு வருதா இல்லையா கேட்டு நம்ம வந்து வாங்குனால் அது நல்லா பொருளாக தான் இருக்கும் அதனால ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுறது எனக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதனால்